நான் என் ஊர்ல ரொம்ப திருச்சி மாவட்டம் நான் வந்து நான் இருக்க என் மாவட்டம் வந்து திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் எங்கள் ஊர்ல நிறையா இது இருக்குது என்னன்னா மரம் காடு வயல் கொடி நிறையா மரம் தோட்டம் கீட்டம் எல்லாம் வளர்க்குறேன் சந்தோசமாக இருக்கிறேன் அதிலையும் நிறையா நம்ம இயற்கையாகவே எனக்கு நிறையா உணவு கிடைக்கும் நல்ல இது நம்ம எவ் காலங்காத்தால இவ்வளோ மரம் செடி கொடி வளர்த்தாலும் நம்ம கொஞ்சம் எப்படினா சந்தோசமாக இருக்குதுங்க அதுதான் இதே நீங்கள் குப்பைத்தொட்டி இது எல்லாமே வச்சிருந்தோம்னா குப்பையில் குப்பத்தொட்டியை யாருமே போட மாட்டாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஆனால் குப்பையில் அந்த தொட்டியில யாரும் போட மாட்டாங்கள் ஒவ்வொருத்தவங்களும் அவங்கள்கிட்ட ஒருமாதிரி இருப்பாங்கள் ஆனால் ஜாலியாக இருந்தாலும் எவ்வளோ தான் இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களும் அப்படி இருப்பாங்கள் குப்பத்தொட்டியில வந்து குப்பையை தான் போடணும்